எனக்கு பிடிச்ச பண்டம் வந்து மிச்சரு காரச்சேவு பக்கோடா பால்கோ அல்வா மஸ்கோத் அல்வா அப்பிறகு ஃப்ரூட்ஸில் வந்து சப்போட்டா பழம் சீத்தாபழம் மாம்பழம் கொய்யாபழம் வாழைப் பழம் செவ்வாழைப் பழம் அதுக்குப் பிறகு பொரிகடலை அதுக்குப் பிறகு தேன் டேட்ஸு கருப்புத்திராட்சை இதெல்லாம் தின்பண்டம் ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்குறது அதுக்குப் பிறகு குலந்தைங்களுக்கு விதம் விதமாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னா சப்பாத்தியையே விதம் விதமாக செய்யலாம் பீட்ரூட்டு அரைச்சி சப்பாத்தி மாவில் மிக்ஸ் பண்ணி பீட்ரூட்டு சப்பாத்தி போடலாம் அப்புறம் பாலக்கீரை பாலக்கீரையும் அரைச்சி அதை சாறு அப்படியே ஊற்றி கோதுமை மாவில் ஊற்றி அதையும் சப்பாத்தி செய்யலாம் அதுக்கு க்ரீன் சப்பாத்தி அது ரெட் கலர் சப்பாத்தினு சொல்லி விதம் விதமாக கொடுக்கலாம் பிறகு பருப்பு பாயாசம் பருப்பு பச்சரிசி பருப்பு பச்சரிசி எல்லாத்தையும் குக்கரில் வேக வச்சு அதுக்குப் பிறகு அச்சு வெல்லத்தை பாகு எடுத்து அதுக்குப் பிறகு இந்த பச்சரிக்குள்ளே மிக்ஸ் பண்ணி பால் கொஞ்சம் ஊற்றி அந்த பாகை கொஞ்சம் பாகையும் இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அப்புறம் ஏலக்காய் முந்திரி கிறிஸ்மஸ் பழம் எல்லாம் நெய்யில் வறுத்து போட்டு நல்லா என்னது வறுத்து போட்டால் நல்லா பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிரும் அதுக்கப்பறம் பால்கோவா செய்கிறது வந்து பால் அதுக்கப் பிறகு பால் வந்து நல்லா பால் பால் பவுட்ரு இந்த ரெண்டையும் நல்லா கிண்டிக்கிட்டு சீனி போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தால் ஓரளவுக்கு நல்லா தின்னாக வந்துடும் நான்ஸ்டிக் தவாவில் அப்படி போட்டு நல்லா இது கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்க விடாமல் அதுனா நல்லா நல்லா டேஸ்ட்டான பல்கோவா கிடைக்கும் அதுக்குப் பிறகு உளுந்த வடை உளுந்து உளுந்து நல்லா ஒரு மூணு மணிநேரம் நாலு மணிநேரம் ஊற வச்சு அப்பிறகு க்ரைண்டரில் நல்லா அரைக்கலாம் அரைச்சி அப்புறம் அதில் வந்து மிளகா மிளகு கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வடை நல்லா நம்ம கைக்கு இருந்த வடை பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா பெசைஞ்சி அதுக்குப்பிறகு அதில் கொஞ்சம் பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா அது கொஞ்சம் நல்லா பொறு பொறுன்னு வரும் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வடை பதத்துக்கு நல்லா பெசைஞ்சி வடை தட்டுற மாதிரி தட்டி எண்ணெய் நல்லா சூடானோடன அந்த சட்டியில் நல்லா காய்ஞ்ச உடனே அதை போட்டு நல்லா ஒரு வடை உளுந்த வடை நல்லா செஞ்சிடலாம் அதே மாதிரி தான் பருப்பு வடையும் பருப்பு பருப்பு நல்லா நனைய வச்சு அதை கொர கொரப்பாக கொஞ்சம் ஃபுல்லாக மைய அரைச்சிடாம கொர கொரப்பாக அரைச்சி அதில் மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு அதையும் நல்லா வடை தட்டி அதையும் பொரித்தா நல்லா பருப்புவடை ரெடியாகிரும் பஜ்ஜும் அப்படிதான் வாழக்கா பஜ்ஜி அதுக்குப் பிறகு ஓமவல்லி பஜ்ஜி அதுக்குப் பிறகு வெங்காய பஜ்ஜி குடமிளகா பஜ்ஜி இதெல்லாம் பஜ்ஜி கடலை மாவு அதுவும் பஜ்ஜி செய்யலாம் அதில் வந்து கடலை மாவு வத்தல் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் நல்லா பஜ்ஜி பதத்துக்கு அந்த மாவை நல்லா கலக்கி அதில் வந்து குடமிளகா அதுக்குப் பிறகு வெங்காயம் வெங்காய பஜ்ஜி ஓமவல்லி அந்த எல்லாத்தையும் முக்கி அதையும் நல்லா எண்ணெய் சட்டியில் காஞ்சோடன நல்லா சூடானோடன போட்டால் அதுவும் நல்லா பொரிஞ்சு பொரிஞ்சு நல்லா பஜ்ஜி நல்லா விதம் விதமாக பஜ்ஜி எடுத்து பஜ்ஜி சுட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் குல்ஃபி ஐஸ்ஸு பால் நல்லா சுண்ட காய்ச்சி பால் நல்லா சுண்ட காய்ச்சி அதில் வந்து பால் பவுடரையும் கொஞ்சம் போட்டு அதுக்குப் பிறகு குங்குமப்பூ போட்டு அதுக்குப் பிறகு இப்போ குல்ஃபி ஐஸ்ஸுக்குள்ளே இந்த எசென்ஸ் கொஞ்சம் ஊற்றி நல்லா நல்லா சுண்ட காய்ச்சி அதை வந்து அந்த ஐஸ்க்ரீம் அச்சில் ஊற்றி அதை வந்து ஃப்ரீஸரில் வச்சு எடுத்தால் குல்ஃபி ஐஸ்ஸு ரெடி அதுக்குப் பிறகு இந்த வெயிலுக்கு வந்து சப்தா சப்ஸா சீட்ஸ் நல்லா ஊறவச்சு அதை ஒரு ஓவர் நைட்டு ஊறவச்சு வச்சிக்கிணும் ஒரு ஸ்பூன் ஓவர் நைட் போட்டு ஊறவச்சு வச்சிக்கிணும் மறுநாள் காலையில் வந்து நல்லா பாலை சுண்ட பால் காய்ச்சி வச்சுருப்போம்ல அந்த பாலில் வந்து சப்ஸா சீட்ஸ் போட்டு பிறகு பன்னீர் ரோஸ்ஸு எசென்ஸ் மாதிரி அதை கொஞ்சம் ஊற்றி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு குடித்தா நல்லா சூட்டைத்தணிக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஜூஸ் இந்த கிளைமேட்டுக்கு அது ரொம்ப நல்லது அதுக்குப் பிறகு இளநியும் இளநியையும் அந்த எடுத்து ஃப்ரீஸரில் வச்சு அதை வந்து கடல் பாசி கடல் பாசி எடுத்து அதையும் இளநியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி அதுக்குப் பிறகு அதை வந்து ஃப்ரீஸரில் வச்சு அது ஒரு மாதிரி ஜெல்லி பதத்துக்கு வந்துடும் அந்த ஜெல்லியையும் பால் நல்லா சுண்ட காய்ச்சி சப்ஸா சீட்ஸில் ஓவர் நைட் ஊற ஊற வைச்சதையும் அதை ஒரு ஸ்பூன் போட்டு இந்த இதையும் ஜெல்லி மாதிரியும் போட்டு பாலில் சீனியெல்லாம் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதுவும் அந்த ஜூஸ்ஸும் இந்த கிளைமேட்டுக்கு நல்லா குடிக்கலாம் இந்த வெயிலுக்கு நல்லாயிருக்கும்